ஒரு பெட்ஷீட்டு கொண்டு வந்தாங்க அது கொஞ்சம் டிசைன் நல்லாயிருந்துதுன்னு வாங்கினோம் வாங்கிட்டு கொஞ்சம் இது ப போ போர்த்தி படுத்துட்டு இது பண்ணி தண்ணியில் போட்டு ட்ரெஸ்ஸு பிழுஞ்சு பார்க்கையில அது கொஞ்சம் சாயமாக போச்சுங்க அப்புறம் அதேமாதிரி ஒரு ரெண்டு மூணு மட்டும் போர்த்தி படுத்ததப்போ அப்டேயே வச்சு ரொம்ப எல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு விட்டு போச்சுங்க ஆனால் அது தரமாக இல்லை அந்த பெட்ஷீட்டு கொஞ்சம் நல்லா இல்லை கொஞ்சம் பிடிக்கிலிங்க எல்லாம் ரொம்ப இதாகப்போச்சு நல்லாயிருக்குன்னு நம்பி எடுத்து கடைசியில் இது சாயம் போய் எல்லாம் பிசுபிசுன்னு நூலெலாம் பிசு பிசுன்னு ஆயிடுச்சுங்க